ஹலோ முத்து ஹோட்டல்ங்களா சார் கடை துறந்துருக்கா சார் மூடியிருக்கா சார் துறந்துருக்கா சார் சரி சரி சார் கொஞ்சம் ஃபுட்டு ஆர்ட்ரு பண்ணும் சார் ஆ ஆமாம் சார் ஊருக்கு பக்கத்திலதான் இங்கேருந்து ஒரு நாலு கிலோ மீட்டரு கொஞ்சம் இண்ட்டீரியர்ல இருக்கும் கொஞ்சம் வில்லேஜி தான் வந்து கொடுப்பிங்களா சார் ஒரு நாலு கிலோ மீட்டரு வரைக்கும் கொடுப்பிங்ளா சரி சரி சார் ஃபுட்டு ஆர்ட்ரு பண்ணணு என்னென்னனு சொல்லவா சார் அப்படியே நோட் பண்ணிக்கோங்க சிக்கன் பிரியாணி ஒன்று சார் மட்டன் பிரியாணி ரெண்டு இறால் பிரியாணி ஒன்று ஓகேங்களா அடுத்தது சிக்கன் சிக்ஸ்ட்டி ஃபை ஆமாம் ஆமாம் சிக்கன் சிக்ஸ்ட்டி ஃபை அதில் ஒன்று கொடுத்துருங்க அடுத்தது மட்டன் கைமா இருக்குல ஆமாம் ஆமாம் சார் அது கொடுங்க ஆ ஓகே சார் மட்டன் கைமா அப்புறோம் ஃபிஸ்ஸு ரெண்டு கொடுத்துருங்க வறுவல் ஆ முட்டையும் வச்சியிருங்க அதுல ஆ ஓகே சார் எவ்வளோ நாழியில சார் ஃபுட்டு வரும் ஆஃபனவர் ஆவுமா ஆ ஓகே ஓகே சார் இப்போ நான் கூகுள் பேவில பண்ணலாமா இல்லை கேஷ் ஆன் டெலிவரி ஓகேவா சார் ஆ ஓகே சார் கேஷ் ஆன் டெலிவரி பெட்டரா சரி ஓகே ஓகே சார் ஓகே சார் அவங்கள்ட்ட என் ஃபோன் நம்பர் கொடுங்கள் என் அட்ரஸு உங்களுக்கு வாட்ஸாப்பில சென்ட் பண்ணவா கரெக்ட்டாக ஆ ஓகே சார் ஆ ஓகே ஓகே சார் நான் உடனே அனுப்பிவிட்றேன் அட்ரஸு கொஞ்ச சூடாக இருக்கணும் சார் லேட் பண்ணிவிடாதிங்க ரோடு கொஞ்சம் சரி இல்லாமல் இருக்கும் அதில் எல்லா எதுவும் கீழே ஊற்றிறாம கரெக்ட்டாக கொண்டு வர சொல்லுங்கள் சார் பேக்கிங்க ஆ ஓகே சார் ஆ ஓகே சார் லேட் பண்ணிவிடாதிங்க குழந்த இன்னும் சாப்பிடாம இருக்கு அதனால்தான் சார் கொஞ்சம் குயிக்காக கொண்டு வர சொல்லுங்கள் ஆ ஓகே சார் ஏன் நம்பருக்கு ரெடி ஆயிடிச்சின்னா கிளம்புறப்ப எனக்கு ஃபோன் அடிங்க கண்டிப்பாக ஓகே ஓகே ஓகே சார் தேங்க் யூ தேங்க் யூ